ஆமாம் நான் கொஞ்சம் வெளியூர் போகணும் அதுக்காகத் தான் உங்களை கூப்பிட்டேன் காரு வந்துடுச்சா ரைட்டு சரி சரி தம்பி போகலாமா சேரி ரைட் போகலாம் சரி இப்போது நான் வந்து ட்ராவல் பண்ணுறோம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பணமாக வாங்கிக்கிறியா இல்லை ஃபோன்பே பண்ணால் போதுமா எப்படி எந்த மாதிரி உனக்கு யூஸாக இருக்குன்னு சொன்னேனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் சரிப்பா சேரி ரைட் கேஷா வாங்கிக்கிறியா சரி சில்றை வெச்சிரிக்கியல்ல சில்லறை எல்லாம் இருக்கும்ல சேரி ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கேஷாவும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிப்பா சரி நீ வந்து எத்தனை வருஷமாப்பா தம்பி என்ன ட்ரைவராக இருக்கிற பதினைஞ்சு வருஷமாவா சரி நல்லா அனுபவம் இருக்குது ஆ எல்லாம் லைசன்ஸு எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்னை இல்லை என்ன தம்பி பெரும்பாலும் அதிக தூரமாக எங்கே எந்தெந்த ஊருக்கு போய்ருக்கிற அதிக தூரமாக கர்நாடகா பெங்களூர் வரைக்கும் போய்ருக்கியா பரவாயில்ல நல்லா பாதுகாப்பாக ஸ்ஸு பாதுகாப்பாக கூட்டு போய்விட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து சேத்துடணும் அதுக்காக தான் உன்னை இவ்வளோ தூரம் கேக்கிறேன் மெதுவாக தூர வேகம் அதிகமாக வேண்டாம் மெதுவாக போனாலும் பரவாயில்ல பாதுகாப்பாக போகணும் பாதுகாப்பாக கொண்டுட்டு வந்து எங்களை கொண்டாந்து சேத்துடணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரி செஞ்சிடு ஓகே ஓகே ஓகே சேரிங்க் சரி தம்பி சரி தம்பி சேரி ரைட் சரி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டியா கல்யாணம் பண்ணிட்டியா சேரி ரைட் குழந்தைங்க இருக்கா இப்போ தான் கல்யாணம் பண்ணியா சரி சரி பரவாயில்ல சரிப்பா நல்லா இள வயசு பையன் பரவாயில்ல நல்லா துடிப்பாக இருக்கிற சரி சரி சரி சரி தம்பி சரி